அரசில் ஊழல் நடக்கலை ஆனால் ஊழல்ல தான் அரசு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க வெளியே நான் சொல்லலை எல்லோரும் வெளியே சொல்லிகிட்ருக்காங்க இதில் என்னோடய் கருத்து என்னான்னால் எல்லா எல்லா துறையிலையும் ஊழல் இப்போது ஒரு அரசியல்ன்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஒரு கட்சி இருக்குது கட்சியில் அவ்வளோ ஊழல் இருக்குது அவ்வளோ துறையில் இருக்கறவுங்க அவ்வளோ ஊழல்ல ஈடுபடுறாங்க ஒரு ஒரு துறையில் இருக்கறவங்களும் இதுவே வெளிநாடுகளில் எடுத்துக்கிட்டால் இது ரொம்ப கம்மி அவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க மக்கள் வந்து இந்த மக்கள் வந்து தனக்கு எவ்வளோ காசு கிடைக்கிது அது மட்டும்தான் அவங்க யோசிக்கிறாங்க ஏதாச்சும் இனாமாக கிடைக்குதா அந்த மாதிரி யோசிக்கும் போது இவங்க அரசியல்வாதிகள் வந்து இதை ஒரு காரணமாக பயன்படுத்தி நிறைய விஷயத்துல ஊழல் அடிச்சுட்ருக்காங்க இப்போது கல்வியில் நிறையா ஊழல் தரமான கல்வி வந்து எங்கேயுமே இல்லை எங்கையும் கிடைக்கிறதில்ல எல்லாம் தனியார் பள்ளிக்கு தான் போகிறாங்க அது மக்களோடய தப்பும் இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போது மருத்துவமனையில் முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஊழல் கொஞ்சம் குறஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் முன்னாடி வந்து நம்ம எதுக்காச்சும் ஒன்றுக்கு போகிறோன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப கம்மி அவங்க பண்ணுறது இப்போ வந்து ஓரளவு அதிகமாக ஆயிருக்குது அங்கே படிக்கிற பசங்களும் இன்டன்ஷிப்காக அங்கே ஒர்க் பண்ணுறது இன்னும் உதவியாக இருக்குது மக்களுக்கு அவங்க மருந்து மாத்திரைகள் வந்து எழுதித் தரது இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஊழல ஒழிப்பது வந்து நம்மளால் நினைச்சாலாம் ஒழிக்க முடியாது அது வந்து அவங்க எதுக்காக ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அதை மொதல் ரெட்டிஃபை பண்ணணும் அடுத்து வந்து அரசியலெலாம் அலுவலர்கள்லால் தான் ஊழல் நடக்குது ரெண்டு பேரினாலையும் நடக்குது மக்களாலையும் நடக்குது அலுவலர் இவங்க கொடுக்கறதுனால அவங்க வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களே எக்ஸ்பெக்ட்டு பண்ணுறதும் ஒரு தப்பு தானே நம்மள்கிட்டேருந்து நம்மள்ட்ட இருந்து அதை எக்ஸ்பெக்ட்டு பண்ணக்கூடாது அப்புறம் வந்து மக்கள் வந்து அதை கொடுக்காம நீ ஏன் அப்படி பண்ணுறே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னால் அங்கே ஒரு பயம் வரும் பயம் வந்து அது அவங்க மேல் அதிகாரிக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் கம்ப்ளைண்ட் பண்ணால்தான் இது சரிப்பட்டு வரும் இல்லைன்னா அது நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு ரொம்ப குறைவு இப்போ இந்த இந்த மூணு கொஸ்டினுக்கும் ஒரே ஆன்சர் என்னான்னால் கட்சியோடய தலைவர் வந்து தான் இதை சரி பண்ணணும் ஏன்னால் அவர் பேசக் கேட்டுகிட்டு தான இவங்க இருக்காங்க அவர் சரியாக இருந்தால் இவங்களும் சரியாக இருப்பாங்கன்றது என்னோடய கருத்து வேறு எதுவும் இல்லை